ஹலோ ஆ சொல்லுங்கய்யா துவரம் பருப்பு நூற்றி முப்பது ருபாங்கய்யா உளுத்தம் பருப்பு நூற்றி இருபத்தஞ்சு ருபாங்கய்யா பாசி பாசிப் பருப்பு நூற்றி முப்பத்தஞ்சு ருபாங்கய்யா கடலைப் பருப்பு நூற்றி பத்து ருபாங்கய்யா புளி நூற்றி இருபது ருபாங்கய்யா பச்சைக் கடலை இருக்குங்கய்யா எண்பத்தஞ்சு ருபா வருங்கய்யா கிலோ ஆ நெய்யெல்லாம் இருக்குங்கய்யா நல்லது இருக்குது ஜிஆர்பி இருக்குது முந்நூற்றி நாற்பது ருபா வரும் நானூற்றி ஐம்பது ருபா வரும் நான் சொல்கிறது அரை லிட்டருது ம் சாக்லேட்லாம் நம்மளே பண்ணுறோங்கய்யா சுகர்லெஸ்லாம் இருக்குது சார் சுகர்லெஸ்ஸு சக்கரை இல்லாதவங்க ச சக்கரைக்குலாம் சாப்பிட்றவங்க இருக்குது சக்கரை இல்லாமல் இருக்கும் கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க கேழ்வரகுல இருக்குது கோதுமை இருக்குது கடலை இருக்குது வேர்க்கடலை இருக்குது பொட்டுக்கடலை இருக்குது எள்ளு இருக்குது எப்படி வேணுமோ பண்ணலாங்கைய்யா ஒரு ஃபங்க்ஷனுக்குனால் எத்தனை வேணுங்கிறத அத்தனை இதை நம்ம பேக்கிங் பண்ணி நம்மளே ஆர்டர் போட்டு குடுத்துடுலாங்கய்யா ஓனாக ப்ரொடெக்சன் பண்ணுறோம் சரிங்கய்யா என்னென்ன எவ்வளவு வேணுங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா ஆ எவ்வளவு வேண்ணாலும் தரலாங்கய்யா கடை வந்துட்டால் எவ்வளவு வேண்ணால் தரலாம் என்ன வேண்ணாலும் தரலாம் ஆ இருக்குது நாட்டுச் சக்கரை கூட இருக்குங்கய்யா நாட்டுச் சக்கரை போட்டதும் இருக்குங்கய்யா நாட்டுச் சக்கரை போட்டது இருக்குது பனங்கல்கண்டு இருக்குது கருப்பட்டியில் போட்டது இருக்குது எல்லாமே சுகர்லெஸ்ஸு இப்போ விஞ்ஞான முறைப்படி பார்த்தீங்கன்னா பழைய இது மாதிரியே செஞ்சு குடுத்தடுலாம் நான் நம்ம வீட்டில் என்ன செய்கிறமோ அதே மாதிரி செஞ்சு குடுத்தடுலாம் எல்லாம் கொடுக்கலாங்கய்யா கொடுத்தர்லாம் கொடுக்கலாம் எது வேண்ணால் எவ்வளவு வேண்ணாலும் கொடுக்கலாம் க்வாண்டிட்டி கூட எவ்வளோ எவ்வளவு க்வாண்டிட்டி இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணியே கொடுத்துருவோம் வித் இன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் கொடுத்துருவோம் இல்லல்லல்லை நாங்களே பொருள் போட்டு செஞ்சுக் கொடுத்துருவோம் எங்கள் இடத்துல நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஃபேக்ட்ரி வச்சிருக்கோம் அங்கேயே நாங்கள் செஞ்சுக் கொடுத்துருவோம் கஸ்டமர் என்னென்ன கேட்கறாங்களோ அதை அப்படியே அவுங்கவங்களுக்கு செஞ்சுக் கொடுத்துருவோம் இல்லை இல்லை நாங்கள் செஞ்சுக் கொடுத்தர்றோம் அதெல்லாம் எது வேணுமோ செஞ்சுக் கொடுத்தர்லாம் இங்கேயே வந்து பர்ஸ்னலாக உங்கே இடத்துக்கே வந்து சப்ளை கொடுத்தர்றோம்